பறவைகள் வாழ்கிறதுக்கு வந்து சரணாலயங்களெலாம் தங் அது தங்கிறதுக்கு ஒசரம் சரணாலயங்கள்ங்கிறதுலாம் வந்துச்சு அந்த பறவைகள் வாழ்கிறதுக்கொசரம் சரணாலயங்கள் வந்தனால் பறவைங்களுக்கு எது வந்து துன் துன்புறுத்தல் அதெல்லாம் எதுவும் இருக்காது வெளிநாட்லேருந்து வர பறவைங்கள் வந்து நம்ம ஊரில் வந்து இருந்துச்சுன்னால் வந்து அதுக்கு எதுவும் வந்து தடங்கலாக எதுவும் இருக்காது அது வருது ஹாப்பியாக இருக்கும் வாழுந்துகிட்டு போது அது எப்படின்னா பறவை வரும் அந்த வேடம்ந்தாங்கலில் வந்து இருக்கும் வேடந்தாங்கல்ங்கிற ஊரில் வந்து பறவைகள் சரணாலயம் இருக்குது அந்த பறவைகள் சரணாலயத்தில் வந்து பறவைகள் சரணாலயத்தில் வந்து வேடந்தாங்கல்ங்கிற இதில் வந்து பறவைகள் சரணாலயம் இருக்குது அந்த சரணாலயத்தில் வந்து நான் பறவைகளை வந்து எப்படி சொல்கிறது பறவைகளை வந்து பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க பறவைகளை வந்து பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க பறவைகள் வந்து கலர் கலராக இருக்கும் நிறைய பறவைகள் இருக்குது கலர் கலராக இருக்கிற பறவைகளாக இருக்குது அதை பார்த்து நம்மளும் ஹாப்பியாக இருக்கலாம் அப்புறம் அந்த பறவைங்கள் வந்து கலர் கலராக இருக்கும் சாப்பிட்றது அது தங்கிறதுக்கும் அது எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது சாப்பிட்றத்துக்கு அதோடைய தண்ணி குடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்குலாம் வந்து எந்த வகையான டிஸ்டர்பன்ஸும் இல்லை அங்கே வந்து துப்பாக்கி சுடக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த வேடந்தாங்கலில் வந்து நிறைய பேர் ஃபோட்டோ எல்லாம் எடுத்துருக்கிறாங்க இப்போ ஒரு பறவை வந்து ஒரு பறவைக்கிட்ட நம்ம ஃபோட்டோ எடுக்கணும்னா வந்து நம்ம போனோம்னா வந்து அது பறந்து போயிடும் பறவைங்க எதுவும் இருக்காது அதனால வந்து பறவைங்களுக்கு வந்து நான் தீனி போடுவேன் நான் தீனி போட்டன்னா அந்த பறவைங்களெலாம் ஒட்டுக்காக வந்து உட்காரும் அந்த ஒட்டுக்காக வந்து உட்கார்றப்ப நான் போய் அமைதியாக இருந்து ஒரு பக்கமாக நின்று ஓரமாக நின்று ஒளிஞ்சுருந்து அதை ஃபோட்டோ எடுத்துக்குவேன் அந்த பறவை வந்து அழகாக வந்து அது சாப்பிட்டு போகிறப்ப நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தோன்னா அது அழகாக இருக்கும் இதே மாதிரி நான் நிறைய டைம் பண்ணியிருக்கேன் பறவைங்கள் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கவே